ஆ ஆமாம் சொல்லுங்க என்ன மேடம் வேணும்

எல்லா கம்பெனி ஐட்டமும் நம்ம ஷோரூமில் இருக்கும் மேடம் அதனால் எல்லா எந்த கம்பெனியாக இருந்தாலுமே அதுக்கான பெனிஃபிட் நிறைய இருக்குது அது மாதிரி வாரண்ட்டி கார்ட் எது அதெலாம் கொடுக்குறோம் ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எது எதுவாக இருந்தாலும் உடஞ்சி போனாலுமே கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் நம்ம திரும்பி புதுசாகவே நாங்கள் தரோம் அந்த மாதிரிலாம் நம்ம சேல் பண்ணிகிட்ருகோம் நம்ம கடையில் எடுத்துக்கிறது ஒர்த்தபிளானது ஒர்த்தபிளான திங்க்ஸாகதான் இருக்கும் இப்போ உங்களுக்கு அயன் பாக்ஸ் வேணுமா ஓகே மேடம் கண்டிப்பாக இருக்குது க்ராம்ப்டனில் நல்ல சூப்பராக சூப்பர் சூப்பர் அயன் பாக்ஸாகவே இருக்குது ஆ எடுத்துக்கலாம் ரேட் வந்து நார்மல்ன்னு எடுத்தால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேடம் ஆஃபர் எதுவும் கிஃப்ட் ஹெட் ஃபோன் அந்த மாதிரி இயர் பட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்கோம் ம் இந்த திங்ஸ் வாங்கினா அதுக்கான ஒரு ஆஃபர் இருக்குது அதுக்கான ஒரு திங்ஸெலாம் தருவோம் நீங்கள் ம் கண்டிப்பாக குறைச்சு தருவோம் மேடம் நீங்கள் எப்படி ரெடி கேஷா இல்லை வந்துட்டு இஎம்ஐயா ஆ உண்டு மேடம் அதெல்லாம் உண்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஐம்பது ரூபாயோ இல்லை நூறு ரூபாயோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் கட்டி ஒரு என்ன ஒரு ஐநூறு ரூபா இல்லை முந்நூறு ரூபா அந்த மாதிரி முன்னே பின்னே ஆகும் ரெடி கேஷாக கொடுத்தா நாங்கள் ஒரு இரநூறு ரூபா நூறு ரூபா அந்த மாதிரி கம்மி பண்ணிப்போம் ஆ மன்த்லி டென் டேஸ்குள்ளே மன்த் ஸ்டார்ட் ஆகி டென் டேஸ்குள்ளே கட்டிடணும் மேடம் ம் ஆ மார்னிங் டென் ஓ க்ளாக்லேருந்து நைட் எயிட் ஓ க்ளாக் வரையும் மேடம் எப்போ வேணாலும் வரலாம் மேடம் இதுதான் என்னோட காண்டக்ட் நம்பர் இதை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே எல்லா திங்க்ஸும் இருக்குது நீங்கள் எது வேணாலுமே எனக்கு கால் பண்ணி உடனே கேட்கலாம் ஓகே மேடம் வேறு எதுவும் திங்க்ஸ் எதுவும் வேணுமா அயன் பாக்ஸ் மட்டும்தா வேணுமா இல்லை வேறு எதுவும் வேணுமா தவா அந்த மாதிரி ரைஸ் குக்கரெலாம் நிறைய ஆஃபரில் போயிட்ருக்குது மேடம் அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக ரைஸ் செய்வதுதான அது மாதிரி வாங்கிக்கலாம்ல

ஓகே மேடம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஃபஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன் ஓ ஓகே மேடம் வாங்க கண்டிப்பாக வாங்க